ஒரு நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான் அந்த விவசாயத்தை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தினால் நம்ம நாடும் முன்னேறும் நம்ம வீடும் முன்னேறும் ஓரு சின்ன நிலமா இருந்தால் கூட அதை ஒழுங்காக பராமரித்து தழை உரங்கள் அந்த மாட்டு சாணி இருக்கில மாட்டு சாணி ஆட்டு சாணி அந்த மாதிரி அதெலாம் போட்டு நம்ம பராமரித்தோம்ன்னா நமக்கு அதிக விளைச்சல் கிடைக்கும் அதிக விளைச்சல் கிடச்சிதுன்னா நம்ம பாய பட்டப் பாட்டுக்கு பலன் கிடைக்கும் அதனால் விவசாயத்தை ஏனோ தானோன்னு செய்யாமல் நாம் நுட்பமாக செஞ்சு உற்பத்தியை பெருக்கி நம்ம நாடும் முன்னேறணும் நம்ம வீடும் முன்னேறணும் நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும்